நம்ம ஊருக்கு வந்து நகராட்சி தலைவர்கள் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் பிகாஸ் அவங்க இல்லைன்னா வந்து நம்ம ஊர் வந்து க்ளீனாகவே இருக்காது அசுத்தமாக இருக்கும் அவங்களால வந்து ஊர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அவங்க வந்து டெய்லி ரோடெல்லாம் பெருக்கி அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளி நம்ம ஊரை க்ளீன்படுத்துறாங்க அப்புறம் நம்பளுக்கு தேவையான டைம் வந்து தண்ணி விடுறது எப்போ தண்ணி ஆஃப் பண்ணணும் அதெல்லாம் அவங்களுடைய டியூட்டியை கரெக்டாக பண்ணினு இருக்கிறதால ஊர் மக்களுக்கு அவங்களால ரொம்ப நன்மைகள் ஏற்படுது அவங்க வந்து தன்னுடைய குடும்பத்தை மட்டும் பார்க்காம எல்லோருடைய குடும்பமும் நல்லாயிருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு நெனைச்சி இந்த மாதிரி வேலைகளெலாம் செய்யுறாங்க அவங்களுக்கு சம்பளோம்றது வந்து கம்மியாக இருந்தாலும் அவங்க மன நிறைவாக அந்த வேலையெல்லாம் செய்யுறத பார்த்து எல்லோருக்குமே மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம அவங்க அவங்க வந்து தலையிடக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ரோடு சைடில் எதனா பழுப்பு ஒடைஞ்சி தண்ணி லீக்காயின்னு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து தலையிட்டு அதை எடுத்துன்னு போய் தலைவர்கிட்ட சொல்லி தலைவர் மூலயமா அதை சரி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஊரில் யாருக்காவது ஏதனா ஒரு பிரச்சனை அவங்களால வந்து தலைவர்கிட்ட நேராக பேச முடியல அப்படின்னா இவங்க மூலயமா கான்டெக்ட் பண்ணி நம்ம தலைவர்கிட்ட பேசலாம் இவங்க வந்து ஊர் மக்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணுறாங்க இவங்க இல்லைன்னா நம்ம ஊரே கரெக்டாக இருக்காது இவங்களாலதான் நம்ம ஊர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்குது எல்லா நகராட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய பெரிய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கொள்கிறேன் நன்றி